மொபைல் ஷோரூமா எனக்கு இந்த ஓப்போ மாரியே ஒரு ஃபோன் வேணும் சார் ஓப்போ ஆ ஆமாம் சார் அது கேமராலாம் எப்படி சார் ஓகே சார் பேட்டரிலாம் எப்படி சார் ஆ ஓகே சார் ம் ஓகே ஓகே சார் ஃபோன் வாங்கினா ஏதாச்சும் ஒரு ஆஃபர் தருவீங்களா சார் ஓகே சார் டெலிவரியே பண்ணிருங்க சார் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் சார் சொல்லட்டா சார் டெலிவரியா சார் இ இ இருபத்தி ஆறு

ஆமாம் சார் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஓகே சார் ஆ ஓகே சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் இல்லை சார் அதான் சரி சார் வெச்சுர்றேன்